நான் ஒரு ஆப்லேருந்து போட் ஹெட்செட் வாங்கினேன் அந்த போட் ஹெட்செட் ஒரு டூ மந்த்ஸ் யூஸ் ஆச்சு அதுக்கப்பபுறம் நல்லா இல்லாமல் யூஸ் இல்லாமல் போயிடுச்சு நான் அந்த போட் ஹெட்செட்க்கு ரேட்டிங் பார்த்தா த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார்க்கு மேலே இருந்துச்சு அதனால் அதை பார்த்து தான் வாங்கினேன் தயவு செஞ்சு யாரும் அதை நம்பி வாங்கிறாதீங்க ஏன்னா அது ஃபேக்கான ஒரு ரிவியூவ்வாக இருக்கிறது அதனால் யாரும் அதை நம்பி வாங்கிறாதீங்க